கலைப்பொருள் பார்த்திங்கனா இந்த கூடை பின்னுறதுங்க ஒயர் கூடை பின்னுறது எங்காச்சும் கடைக்கு போக வரதுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு வசதியாக அந்த கூடை பின்னுவேங்க வீட்டில் இருக்கும் போது அப்புறம் இந்த களிமண்ணில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த எரிமலை செய்கிறதுங்க அதெல்லாம் கூட வீட்டில் பண்ணி அது கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆர்மவாக இருக்குது நம்ம பண்ணும் போது வேறு என்ன செய்கிறது குட்டி குட்டி பொம்மைகள்லாம் கூட பண்ணலாங்க இந்த களிமண்லாம் வச்சுட்டுங்க சாப்பாடு செய்கிற மாதிரி குண்டா டம்ளர் போசி அந்த மாதிரி சும்மா அடுப்பு செய்கியிறதுங்கூட வச்சுட்டு அவங்க வீட்லேங்கூட வச்சுட்டு விளையாடுவாங்க வெளியில் போகாமல் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு விளையாடுவாங்க நம்ம அந்த கலைப்பொருட்கள் ப பண்ணி பழகுறதுமில்லாமல் நம்ம குழந்தைங்களுக்குமே ப ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்தோம்னா அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கும் கூட அது பழக்கிவிட்டு ஒரு பிரயோஜனமாக அவங்க வீட்டில் எல்லோரும் பயன்படுற மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிக்கு வாங்க நம்மனால் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குங்க